ஹலோ நறுவிலி உணவகமா ஆ ஆமாங்க பூந்தமல்லி நறுவிழி ஹோட் நறுவிலி உணவகந்தான ஆ சரி எங்களுக்கு இப்போது வந்து கொஞ்சம் அவசரமாக வந்து கொஞ்சம் சாப்பாடு தேவைப்படுது ஒரு எட்டு பேருக்கான ஒரு சாப்பாடு வந்து எங்களுக்கு தேவைப்படுது அது கொஞ்சம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு நான் வந்து இப்போது நான் இப்போ வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ வந்து எந்த வேலையும் உங்களுக்கு இல்லைல்ல கொஞ்சம் எழுதிக்கிறிங்களா நான் சொல்கிறது இல்லை நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஃபோன்லேருந்து அனுப்பட்டுமா சரி நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதிக்கங்க எங்களுக்கு வந்து ஒரு எட்டு தோசை மூணு பொங்கல் ஒரு நாலு சப்பாத்தி ஒரு சாப்பாடு அசைவ சாப்பாடு வந்து ஒரு மூணு கொடுத்துருங்க இது மட்டும் போதும் ஒரு எட்டு பேருக்கு தகுந்தாமாரி கொடுங்க நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வருவீங்கள் அரை மணிநேரமா சரி எப்போ வரு வரும்போது எனக்கு வந்து கூப்பிட்றீங்களா நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறேன் எங்கே வந்து நிற்கணும் சொல்லுங்கள் உணவகத்துக்கிட்டயா உண் நீங்கள் வந் நாங்கள் நேர்ல வந்து வாங்கணுமா இல்லை நீங்களே வந்து கொடுத்துருவீங்களா நீங்களே வந்துடுவீங்களா சரி சரி நீங்களே வந்துடுங்க நீங்கள் எங்கே வந்து நின்னுட்டிங்கள் இங்கே கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் இப்படி நேராக வந்துட்டீங்கன்னால் இங்கே ஒரு பார் இருக்கும் அங்கேதான் வந்து இங்கே எங்கள் வீடு இருக்குது நீங்கள் அந்த பார் வந்தோடன்னே எங்கே நீங்கள் வந்து எனக்கு என்னை என்னை கூப்பிடுங்க நான் வந்து அங்கே வந்து வாங்கிக்கிறேன் மொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்புகிறீங்களா இல்லை இப்போ கணக்கு போட்டு சொல்கிறீங்களாண்ணா எவ்வளோ ஆகுது ஆ சரி மொத்தமாக சரி ஆ சரி நான் அனுப்புகிறேன் ஆ சரி இப்போ எவ்வளோண்ணா ஆச்சு ஆ இன்னும் நான் வந்து ஆ சரி நான் இருக்கிறேன் நீங்கள் வந்து கொடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக வெளியே போக வேண்டியதிருக்குது நீங்கள் வந்துட்டிங்கன்னால் நாங்கள் அதுக்கு எவ்வளோ நீங்கள் ஆகும்னு சொன்னீங்கன்னால் நான் அதுக்கு கொடுத்துருவேன் இதுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்கறதுக்கு எதாவது நீங்கள் காசு கேட்பிங்களா எடுத்துக்குவிங்களா ஆ சரி நான் சேர்த்து கொடுத்துர்றேன் ஆ சரிங்க